எங்கள் ஊரில் என்ன செஞ்சிருக்காங்க தொழில் மருத்துவமனைகளில் கிராமத்தில் ஒரு துவக்கம் அந்த மருத்துவமனைகளை என்ன செஞ்சுருக்காங்க நிர்வகிச்சுருக்காங்க அதனால பாருங்க எந்த டைம்லையும் நாங்கள் போய்விட்டு அதில் பயன்பெற முடியுது எந்த த நேரத்துலையும் அதில் போய் பயன்பெற்று நாங்கள் இன்ஜெக்ஸன் அது இது போட முடியுது உடனே இப்போது வந்து ஷார்ட் அண்ட் டைம் அதாவது டக்குனு நம்ம இப்போ தர்மபுரிக்கி போ அங்கே போய் தான் நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றணுனு இல்லை ஃபஸ்ட் ஏட் எடுத்துக்கலாம் இவங்கக்கிட்ட இருந்து ஃபஸ்ட் ஏட் எடுத்திர்ந்தா மனதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம வெளியில் என்ன செய்யலாம் பெரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அதனால அந்த அருகில் உள்ள மருத்துவமனைகள் எங்களுக்கு மிகவும் நல்ல செயல்படுறாங்க எனி டைம் டாக்டர்ஸ் இருக்காங்க நர்ஸு இருக்காங்க அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் என்ன செய்யணுமோ அதை கொடுக்குறாங்க அதனாலே மருத்துவமனைகள் ரொம்ப எங்களுக்கு வந்து இதாக இருக்குது அப்புறோம் இன்னும் நிறைய கருவிகளெல்லாம் கொண்டு வந்துவிட்டாங்க இப்போது வந்து பார்த்தா இசிஜி எடுக்கணும் பெரிய ஹாஸ்ப்பிட்லு போகணும் அங்கே போகணும் சென்னை போகணும் கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னாங்க இப்போ எல்லாம் இங்கே நம்ம அருகிலையே கிடைக்கிது எக்ஸ்ரேயும் எடுத்துக்கலாம் ப்ளட் செக் பண்ணிக்கலாம் அப்புறோம் இந்த இதயம் இந்த சம்மந்தமான அந்த நுரையீரல் சுவாசம் அந்த இது மாதிரி எல்லா கருவிகளும் இங்கே இருக்குது அதனால் அதனால் நிறைய இதுகளில் சுகாதாரங்கள் செய்யப்பட்டிருக்காங்க இந்த சுகாதார தொலில்நுட்பங்களே நிறைய நன்மைகள் இருக்குது என்னென்னா நன்மைனால் நாங்கள் வந்து எங்களோடய தூரம் குறைவாக இருக்கிறது அப்புறோம் வந்து உடனடியாக மருத்துவ உதவி கிடைக்கிது